ஆ ஒரு சுற்றுலா ப படம் ஒன்று நாங்களும் ஒரு ஒரு நாள் சுற்றுலா போகும்போது அங்கே என்னை மாதிரியே ஒருத்தர் சுற்றுலா சுற்றுலா சென்று கொண்ட்டிருந்தாரு அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேங்காக வந்திருந்தாங்க குரூ குரூப்பாக வந்திருந்தாங்க அவங்க ஒரு குழுவாக வந்திருந்தாங்க அந்த குழு வந்து அவங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டாங்க அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு அவங் வழி தெரியல அந்த நான் போகிற இடத்துக்கு வந்து அவருக்கு வழி தெரில அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணிணோம் அப்படி ஹெல்ப் பண்ணிணோம் அதுக்கப்புறம் அவங்க நாங்கெல்லாம் ஒன்றா பேசி பா பழகியிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க வேறு சுற்றுலாத்தலத்துக்கு போனாங்க நாங்கள் வேறு எங்கள் ரிட்டன் திரும்பி திரும்பி எங்கள் ஊருக்கு வந்தோம் அப்போ போகும்போது அந்த சுற்றுலாத்தலத்தை பற்றி அவங்கள்ட்ட கேட்டோம் இது இந்த சுற்றுலாத்தலம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறக்கு மாதிரி கேட்டோம் அவங்களும் நல்லா இருக்குது இந்த மாதிரி எல இந்த இடத்துல இந்த இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது அது இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து நாங்கள் அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதனால் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் நான் அடுத்து தடவை போயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்துவிட்டோம் இங்கே எங்கள் பகுதி இருக்கிறனால மற்ற பகுதியில் கேட்டு அவங்கக் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மற்ற பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்